இப்போ பானங்கள் பார்த்திங்கன்னா ஜூஸ் வீட்டில் நாங்கள் நிறையா செய்வோம் லெமன் ஜூஸு நன்னாரி சர்பத்து அப்புறம் கிரேப் ஜூஸு அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் அதுக்கு அப்புறம் முலாம்பழம் ஆப்பிள் பழங்கள்யெல்லாம் வீட்டில் வாங்கிட்டு வந்து வீட்டில் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு குடிப்போம் கடையில் போடுகிறதுயெல்லாம் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது ஸோ எல்லா பழங்களும் வாங்கிட்டு வந்து நாங்கள் வீட்டில் ஜூஸ் போட்டுக்குவோம் பழம்னு பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து கொஞ்சம் கொட்டை தோலெல்லாம் எடுத்துட்டு போட்டிங்கன்னால் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஆரஞ்சு பார்த்திங்கன்னா கொட்டையெல்லாம் எடுத்துட்டு போட்டிங்கன்னால் உங்களுக்கு கசப்பு இல்லாமல் இருக்கும் சாத்துக்குடியும் அப்படிதா நீங்கள் பிழிஞ்சி போட்டிங்கன்னால் ஈஸியாகருக்கும் நல்லாவும் இருக்கும் மிக்ஸியில் போட்டிங்கன்னால் அது ரொம்ப கசக்கும் போட்டோனே உடனே குடிக்கணும் கிரேப் ஜூஸு அப்படிதா கொட்டைலாம் இருக்கும் எனக்கு பிடிச்ச ஜூஸ்னு பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் ரொம்ப பிடிக்கும் அது வடிக்கட்டாமல் குடிச்சிங்கன்னால் அப்படியும் நல்லாதான் இருக்கும் உடம்புக்கு ஹெல்த்தி மில்க் ஊற்றி அடித்து குடித்தா நல்லாயிருக்கும் அதுக்கு அப்புறம் அவ்வளோ தான்